வந்து தாய் மொழினா தமிழ் நம்ம வந்து தமிழை வந்து சுத்தமாக நல்லா பேசுவோம் ஆனால் வந்து இங்கே இருந்து நம்ம வேறு நாட்டுக்கு போனாலோ வேறு ஊருக்கு போனாலோ அங்கே எல்லாம் வந்து வெவ்வேற மொழிகள் பேசுவாங்கள் இப்படி பார்க்கப்போனா அந்த மொழி வந்து நமக்கு வந்து சீக்கிரம் வராது ஆனால் வெளியிலேந்து வரவங்க பார்த்திங்கனா தமிழ்நாட்டுக்கு அந்த கனடா பேசுகிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க ஹிந்தி பேசுகிறவங்க இவங்கெல்லாம் வந்து தமிழை வந்து ரொம்ப சீக்கிரமாக கற்றுக்குவாங்க ஆனால் நம்ம வந்து இங்கிலீஷு தமிழை தவிர வேறு எங்கே போனாலும் சீக்கிரமாக நம்மளால பேச வராது ஏன்னால் நம்ம தமிழே வந்து அதிகமாக பேசி இருந்துட்டோம் நமக்கு அடுத்த மொழி வந்து பேசுகிறது புரியும் ஆனால் நம்மளால வந்து அது சீக்கிரமாக கற்றுக்கவும் முடியல பேசவும் முடியல அவங்க வந்து பார்த்திங்கனா நம்மக்கிட்ட வந்தால் நம்ம ஆக்டிவிட்டியை பார்த்தாக்ல பேசுகிறது வந்து சீக்கிரமாக புரிஞ்சுட்டு தமிழை வந்து பேசிகிட்டு நம்மகிட்ட தமிழ் வந்து சீக்கிரமாக கற்றுக்குவாங்க ஆனால் நம்மளால் அந்த மொழி வந்து சீக்கிரமாக கற்றுக்க முடியாது